ஹலோ மேடம் வணக்கம் மேடம் ராணி ஏஜென்ஸிங்களா மேம் மேடம் நாங்கள் டூர் போலாம்னு இருக்கோம் இந்த மே மாதம் ஸ்கூல் லீவில் நாங்கள் ஒரு ஊர் ச்சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த ஊர்லாம் போகணும்னா எவ்வளோ மேம் அமௌண்ட் ஆகும் நான் ஊர் நேம் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் ஊட்டி ஏற்காடு கன்னியாகுமாரி ராமேஸ்வரம் தூத்துக்குடி பழனி இந்த ஆறு ஊரும் போய்ட்டு ரிட்டன் வந்து பெரம்பலூர் வந்துடணும் அதுக்கு வந்து எவ்வளோ மேம் ஆகும் இப்போ இந்த ஆறு ஊர் போய்ட்டு வரணும்னா நாங்கள் பன்னெண்டு பேர் வர்றோம் மேம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேம் இப்போ நாங்கள் அமௌண்டு கொடுக்குறது அமௌண்டு கொடுக்குறது பிரச்சனை இல்லை மேடம் அமௌண்டு கொடுத்துர்லாம் மேடம் திருப்பி வந்து இப்போ நாங்கள் பன்னெண்டு மெம்பர்ஸ் வர்றோம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் எதுவும் நீங்கள் அது மாதிரி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்லைனா ஊர் போகிற இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டுக்கணுமா இல்லை நம்ம வீட்டுலேயே ஏதாவது ஏன்னா நாங்கள் பன்னெண்டு பேர் வர்றோம் குழந்தைங்க இருக்காங்க அப்புறம் வயசானவங்களும் இருக்காங்க இல்லை நம்ம அங்கே தெரிஞ்ச இடம் இருந்துச்சுனா அங்கே சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை நம்ம சமைத்து சாப்பிட்டுக்குற மாதிரி ஒரு சூல்நெலை அமையுமா சரிங்க மேம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆனால் இப்போ நம்ம போகிறது பெரிய விஷயம் இல்லை மேம் ஏன்னா பசங்கள் வயசானவங்கள் எல்லாம் வர்றாங்க அதாவது சேஃப்டி ரொம்ப முக்கியம் மேம் ஏன்னா ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால சரிங்க மேம் சரிங்க மேம் நான் இப்போ வீட்டில் சொல்லிட்டு மேம் நான் என்றைக்கு வர்றேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுறேன் அன்றைக்கு வந்து நாங்கள் அமௌண்டு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்துடுறோம் மேம் ஓகே மேம் தேங்க்யூ